ஹலோ வணக்கங்க சொல்லுங்க சொல்லுங்க சரிங்க சரிங்க சரிங்க நீங்கள் நீங்கள் கடைக்கு வரணும் கடைக்கு வந்து நாங்கள் கேட்லாக் வெச்சுருக்கோம் அதை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றோங்க பூவெல்லாம் எல்லா விதமும் இருக்குதுங்க ரோஜாப்பூ அல்லிப்பூ டேலியாப்பூ இன்னும் நிறையா பூவெல்லாம் இருக்குதுங்க நாங்கள் பெங்களூர்லேருந்து ஒரிஜினல் பூவாகவே வர வெச்சு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுன்னு சொல்கிறீங்களோ அப்படி செஞ்சுக் கொடுப்போம் பிளாஸ்டிக் பூவாக இருந்தாலும் ஒரிஜினல் பூவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி செஞ்சுக்கிலாங்க ஆமாங்க ஆமாங்க அது அதுக்கு தனித்தனி விலை தான் சரிங்க நீங்கள் மொ நீங்கள் நேரில் வாங்க கேட்லாக் காட்டுறோம் அதை பாருங்க அதில் என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் ரேட்டு சொல்கிறோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி குறைச்சியும் கொடுக்கறோம் பார்த்துட்டு சரிங்க நாங்கள் மண்டபத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்சா மாதிரி டிசைனில் நல்லா செஞ்சுக் கொடுக்கறோங்க ஆஆ நன்றிங்க